ஹலோ கேபு ட்ரைவருங்களா என்ன தம்பி நாங்கள் வண்டி வர சொல்லி எவ்வளோ நாழி ஆகுது தெரியுமா அவ்வளோ நாழி வைட் பண்ணிகிட்டு இருக்கேன் உடம்பு சரி இல்லைனு வர சொன்னால் தம்பி இன்னும் வரார் டாக்ட்ரு வந்து இப்போதான் கடிதாசி எல்லாம் கொடுத்தோம் அதெலாம் இப்போது எப்படி நாங்கள் போக முடியும் இந்த டையத்துக்கெனு தெரியலை என்ன தம்பி நீங்கள் எங்களுக்கு வண்டி வேணாம் தம்பி எங்களுக்கு டைமே முடிஞ்சு போயிட்டு ஆமாம் தம்பி சொன்னேன்னா இல்லையா உங்கள்கிட்ட நான் ஹாஸ்ப்பிட்டல் தான் கண்ணு போகணும் சீக்கிரம் வந்திருங்கன்னு சொன்னேன்னா இல்லையா தம்பி சொன்னேன் தம்பி நீங்கள்தான் என்ன நீங்கள் இப்போ எப்படி என்ன பண்ணிவிட்டிங்க நீங்கள் வண்டியே வேணாம் தம்பி நீங்கள் வண்டியை ஃபர்ஸ்ட்டு தயவுசெய்து இது பண்ணுங்க ரத்து பண்ணுங்க தயவு செய்து தம்பி நான் இனிமேல் போனாலும் டாக்ட்ரை பார்க்க முடியாது அது நான் போகிறதே தண்ட தானே எதுக்கு நான் இப்போது உங்களுக்கு பணத்தை வேறு கொடுத்து உங்களை வேறு அழைச்சிட்டு போகணும் சொன்ன டையத்துக்கு கரெட்டாக வருவீங்கன்னு நம்பி தானே நம்பிக்கை பேரில் தானே உங்கள் இதில் புக்கில் புக்கு பண்ணிணோம் நான் வேணால் பஸ்ஸுலேயே போவோம்னு சொன்னேன் இந்த பையதான் கேட்கவே இல்லை சரிங்க தம்பி நீங்கள் தாமதமாக வரம்னே இனிமேல் நீங்கள் அவரசப்பட்டு வந்தாலும் ஒரு புரோஜனும் இல்லை பாருங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க தம்பி வேணாம் வேணாம் வேணாம் தம்பி இனிமேல் போக முடியாது ஹாஸ்பத்திரிக்கு வேஸ்ட்டு தான் டாக்டர் இந்நேரம் போயிருப்பாவுரு வேணாம் வேணாம் தம்பி ஆமாம் நீங்கள் ரத்து செஞ்சுருங்க புக் பண்ண பணத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க தம்பி ஆமாம் தம்பி ஏதாே சொல்லுவான் நெட்டில் போடலாம்னு அதனால் அதில் போட்டு விட்ருங்க சரி சரி தம்பி போட்டு விட்ருங்க தம்பி அதெலாம் இல்லை தம்பி சொன்ன டையத்துக்கு நீங்கெலாம் வந்து வண்டி ஓட்டுற வர்றீங்க நீங்கள் சொன்ன டையத்தில் கரெட்டாக இருக்கணும் இல்லையா அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்றோம் சரிங்க தம்பி நீங்கள் போட்டு விட்ருங்க நாங்கள் இன்னொரு டைம் வேணும்னா உங்கள்கிட்ட வந்து நான் வண்டி வாங்கிக்கிறேன் சரி தம்பி நன்றி தம்பி